இப்போ ஏன் ஊர் பார்த்தீங்கன்னா குண்டூர் இது வந்து திருச்சியில் இருந்து ஒரு பத்து கிலோ மீட்டர் தூரத்தில் இருக்கு இது ஒரு கிராமம் தான் பட் இதுக்கு பக்கத்துலையும் நிறையா ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்கு ஓஎஃப்டி சொல்லக் கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை இங்கே தான் இருக்கு அதற்கப்பறம் பக்கத்துலயே ஒரு ரெண்டு கிலோ மீட்டரில் வந்து திருச்சி ஏர்போர்ட் இங்கே தான் இருக்கு அதற்கப்பறம் நிறையா காலேஜ் இருக்கு ஸோ ஆனால் நாங்கள் அடிக்கடி எந்த ஒரு விஷியத்துக்காகவாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஏதா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க திருச்சி சிட்டியை தான் நாங்கள் நம்பி இருக்கோம் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் நாங்கள் திருச்சிக்குப் போயிவிட்டு வந்துருவோம் போகறது எல்லாமே பர்ச்சேஸ்க்காக தான் ஒரு காய்கறி வாங்கறதுக்கு இல்லை வீட்டுக்குத் தேவையான ஒரு ஜாமான் மளிகை ஜாமான் வாங்கறதுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்க இந்த மாதிரி இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது வாங்கணும்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வாங்கறதுக்கு இரும்பு இது மாரி இல்லை ஒரு வீட்டுக்குத் தேவையான பர்னிச்சர் ஐட்டம்ஸ் வாங்கணும் பிரிட்ஜு டேபிளு வாஷிங் மிஷினு எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எது வாங்குனாலும் ஒரு செல்ஃபோன்னு செல்ஃபோன்ங்க கவரு இந்த மாதிரி எது வாங்குனாலும் நாங்கள் திருச்சி தான் போயிவிட்டு வருவோம் ஒரு லோக்கல் பஸ்ஸே போகுது நிறையா புதுக்கோட்டை பஸ் நிறையா வரும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு தடவை கிட்ட போகறவங்களும் இருக்காங்க நாங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் போயிவிட்டு வருவோம் ஏதாவது ஒன்றுன்னா ஒரே நாளில் ஏழு எட்டு தடவை போயிட்டு வரவங்களும் இருக்காங்க இப்போ கடை வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பக்கத்தில் போயிவிட்டு எதாவது வாங்கிகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க காலைல வந்து பார்த்தீங்கன்னா மளிகைஜாமான் வாங்க போவாங்க அடுத்த கொஞ்ச நேரத்தில் கறி வாங்க போவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறிகள் வாங்க போவாங்க அதுக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கடைக்கு போயிவிட்டு வருவாங்க நிறையா எல்லா இந்த மாரி டாடா ஏசி லாரி சர்வீஸ்லாம் வச்சுக்கிட்டு நிறையா பேர் அடிக்கடி போய் அங்க தான் வாங்கிட்டு வருவாங்க இந்தி தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருச்சிராப்பள்ளி வந்து ஓரளவுக்கு வில கம்மியான ரேட்டில கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியானது தான் காவேரி இருக்கறதுனால விவசாயம் நல்லா இருக்கும் தண்ணி வசதி பிரச்சனை இல்லை சுத்தமான தண்ணீர் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல சிட்டி தான் கிராமன்னு பார்த்தோம்ன்னா எங்கள் ஊரே கிராமம் தான் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஏரி இருக்கு ஏரியில் குளிக்கிறதுக்கு அங்கே போயிவிட்டு வருவோம் காலைல ஒரு தடவை குளிக்கப் போவோம் சாய்ந்தரம் ஒரு தடவை குளிக்கப் போவோம் விவசாயம் நிறையா இருக்கு அது ஒரு பெரிய உள்ளூரில் ஒரு பெரிய ஒரு ஏரி ஏரி ஒன்று இருக்கு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஏரிலாம் அது ஆனால் அந்தளவுக்கு தூர்வாராமல் கிடக்குது மழை பேஞ்சுதுன்னா தண்ணி இருக்கும் வெயில் காலத்தில் கொஞ்சம் வறட்சியாக தான் இருக்கும் மழை காலத்தில் கொஞ்சம் தூர்வாரி வச்சுருந்தாங்கன்னா தண்ணி நிறையா பிடிச்சிருக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்